எங்கிட்ட பார்த்திங்கனா பழங்கால இலக்கியம் அந்த மாதிரி புக்கு அதெல்லாம் எதுவும் எங்கிட்ட இல்லை நான் அதெல்லாம் யூஸ் பண்ணுனது இல்லை வாங்கினது இல்லை ஆனால் நமக்கு தெரியும்ல எப்படி மகாபாரதம் இதில் எல்லாம் வந்து நிறையா பொன் மொழிகள் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி அப்புறம் கோர்ட்லியெல்லாம் பார்த்திங்கனா நம்மகிட்ட வந்து கேட்குறதுக்கு முன்னாடி அந்த புக்கு ஒன்று வச்சு அதில் வந்து சத்தியம் வாங்குவாங்கள்ல சொல்லுவதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேறு எதுவும்மில்லை அப்படினு சொல்லிட்டு அந்த புக்கெல்லாம் வந்து பகவத் கீதையில் தான் அதை வச்சு சத்தியம் வாங்கிறாங்க அதை அந்த மாதிரி தெரியும் அது அந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு மற்றபடிக்கு எனக்கு வந்து அந்த புக்கை அதிகமாக நான் எதுவும் பழங்காலத்தில் நான் எதுவும் வாங்கினது இல்லை